வீட்டில் எல்லாரும் வராங்க அப்படின்னா இப்போது வந்து சிலிண்டர் வந்து தீர்ந்து போச்சு அப்படின்னா நான் வந்து சிலிண்டர் எரிவாயு உதவி மையத்துக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து பேசுறேன் என்னோடய வீட்டு எண் வந்து இருவத்திரெண்டு எங்கள் வீட்டில் வந்து உறவினர்களெலாம் வர நேரத்தில் சிலிண்டர் வந்து காலியாக போச்சு ஸோ எங்களுக்கு இப்போ வந்து அவசரமாக வந்து சிலிண்டர் தேவைப்படுது என்னோடய ஆதார் எண் வந்து நாற்பத்தி மூணு இருபத்தெட்டு வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஒரு இரவு இரவு நேரத்து சாரி இரவுக்குள்ளே எங்களுக்கு வந்து ஒரு சிலிண்டர் வந்து கொடுக்கணும் ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப அவசரமாக தேவைப்படுது அப்படின்றத வந்து நான் சொல்லி தெரிவிக்கிறேன் சார்